ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபதாயிரத்தி முண்ணூற்றி இருபது முப்பத்தி நாலாயிரத்தி ஆற்நூற்றி இருபத்தி நாலு ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூற்றி முப்பத்தி எட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி ஆறநூத்தி எண்பத்தி எட்டு